எங்கள் வீட்டில சமையலறையில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கினி மூலையில் அமைஞ்சிருக்கு இந்த அக்கினி மூலையில் வந்து நாங்கள் வந்து அடுப்பு வச்சிருக்கறோம் இந்த அடுப்புக்கு பக்கத்தில் வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு தேவையான பாத்திரங்களை வச்சிருக்கோம் எங்களுக்கு பாத்திரங்கள் என்னென்னன்னா பால் குண்டா வச்சிருக்கறோம் சா சாப்பாடு செய்கிறதுக்காக ஒரு அண்டா வச்சிருக்கறோம் அதுக்கப்பறம் ஒரு குக்கர் வச்சிருக்கறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா தோசை சுடுவதற்காக தோசை கல் வச்சிருக்கறோம் பணியாரம் சுடுவதற்காக பணியார கல் வச்சிருக்கறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள நம்ம செய்வதற்கு உண்டான பொருட்களை அடுக்கி வச்சிக்கிட்டே இருப்போம் இப்போ இட்லி பாத்திரம் வச்சிருக்கறோம் இட்லி செய்வதற்கான இட்லி பாத்திரம் வச்சிருக்கறோம் கா அதுக்கப்பறம் காய் நறுக்கக்கூடிய காய்கறிகள் நறுக்கக்கூடிய கத்திரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா நாங்கள் அங்கங்கே அடுக்கி வச்சிருக்கோம் இது எங்கள் கைக்கு இப்போ வாட்டமாக இருக்கக்கூடிய எங்கள் வீட்டில யாரெல்லாம் புலங்குறாங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகப்பட்ச உயரத்துக்கு தகுந்த மாதிரியும் குறைந்தப்பட்சம் உயரத்துக்கு தகுந்த மாதிரியும் ஒரு அப் ஒரு சராசரியான உயரத்தில் எல்லாம் வச்சிருப்போம் எங்கள் வீட்டில வந்து பார்த்தீங்கன்னா கத்தி இந்த மாதிரி கத்திரிக்கோல் இந்த மாதிரி ஊ கூ வந்து பணியாரத்துக்கு குத்தி எடுக்கிறதுக்காக அந்த குத்து ஊசி இதெல்லாம் வந்து சரியான இடத்துலதாங்க வச்சிருப்போம் அப்பறம் எங்கள் வீட்டில இருக்கக்கூடிய லைட்டர் அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான இடத்துல தான் நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருப்போம் இப்படியே நாங்கள் எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில நாங்கள் பாதுகாப்புக்கு சமையலறையில் பாதுகாப்புக்காக அதிகம் கவனம் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்கள் அதை பயன்படுத்தும் முறைகளுக்கு தகுந்த மாதிரி எங்கள் வீட்டில நாங்கள் அடுக்கி வச்சிருக்கறோம்